நான் ஃபஸ்ட் வந்து ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் கூட்டிட்டு போனாங்க காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிராவல்ஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஃப ஃப்ரிண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்துட்டு அங்கே இருக்கிற பொம்மையெலாம் ஆ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு ஃப்ரிண்ட்ஸ் குள்ளே டான்ஸ் ஆடிகிட்டு அப்றம் விளையாண்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப் அதை பார்க்கும் போது அது எனக்கு நினைவுக்கு வரும் இதுமாதிரி சந்திப்புகள்லாம் அப்போ இன்னொரு டைம் சந்திக்க முடியாது அப்றம் பஸில் போகும் போது ஃபேஸ்லாம் ஃபோன் அது ஃபோட்டோலாம் அது மறுபடியும் திரும்பி பார்க்க முடியாது அது மாதிரி சந்திப்புகள்லாம் மெருகு கிடைக்கவே கிடைக்காது